தற்காப்பு பாதுகாப்புன்னா எனக்கு வந்து கபடி விளாட்டுதான் ஞாபகத்துக்கு வருது அந்த கபடி விளாட்டுதான்வந்து ரொம்ப கூர்மையான இது விளாட்டா விளாடுணும் அது எப்பட்னா நம்ப எப்படியாவது விளாடபோது ஒருத்தர் தொ தொட்டுவிட்டு வந்தரணும் இல்லை அப்படினா நம்மளை வந்து அவங்க பிடிச்சிடுவாங்க அதனால் ரொம்ப பாதுகாப்பாக கரெட்டாக கூர்ந்து கவனிச்சி விளாடணும் அது விளாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால என்னுடைய நண்பரும் ஒருத்தர் அதில் விளாண்டு நல்ல அனுபவம் உள்ளவர் அவர் சொல்லுவார் இது இப்படி விளாடுணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவருனால எனக்கு இன்னும் அவர் மேலே நல்ல ஈடுபாடு இருக்குது அவரு வந்து எனக்கு ரொம்ப இன்னும் நல்லா கற்று கொடுத்துருக்காரு அதனால் அந்த விளாட்டு ரொம்ப பிடிக்கும் நல்லாவும் விளாண்டுக்கிட்டுருக்கோம் ரொம்ப பாதுகாப்பான விளாட்டுதான்